உணவு தயாரிக்கும் போது எனக்கு நிறைய நம்பிக்கைகள் உண்டு அதுமாதிரி ஃபாலோவ் பண்ணிணா தான் கரெக்டாக நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லை ஒரு ரெஸிப்பி இருந்துச்சு அப்படின்னா இந்த டெக்னிகலா பண்ணிணா தான் ஃபுட்டு நல்லா வரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் எல்லாரும் சாப்பிடறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக நான் இந்த மாதிரி ஃபாலோவ் பண்ணுவேன் இது பின்பற்றியே ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கைகள் எனக்கு நிறைய உண்டு ஒன்று என்னன்னா நம்ம சமைக்கிறப்போ சந்தோஷத்தோடு சமைக்கணும் சந்தோஷத்தோடு சமைச்சால் தான் ரெஸிப்பி நல்லா வரும் அதே மாதிரி ஒரு ஒரு பாத்திரமும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரெஸிப்பிக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணனும் எது ஏனோ தானோன்னு வந்து ஏதோ ஒரு பாத்திரத்த போட்டு நம்ம யூஸ் பண்ண கூடாது யூஸ் பண்ணோம்னா நம்ம்ளோட டிசைட் ஃபுட்டு வந்து நமக்கு வந்து வராது ஸோ அதுக்காக இருக்கிலேயே முக்கியம் என்னன்னா சந்தோஷமாக சமைக்கணும் கரெக்டான இன்கிரிடியன்ட்ஸை ஆர்டரில் போடணும் இந்த மாதிரி கரெக்டான பாத்திரம் யூஸ் பண்ணனும் அதே மாதிரி சப்ஸ்டிடியூட்டை ரெஸிப்பி போடுறப்போ கரெக்டான ஆர்டரில் தான் போடணும் கரெக்டான ஆர்டரில் பர்ஃபெக்ஷனோடு பண்ணா தான் ரெஸிப்பி நல்லா வருங்கிற நம்பிக்க எனக்கு உண்டு அது கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அதே மாதிரி தயாரிக்கும் போது முன்னாடி நம்ம எல்லாம் இன்கிரிடியன்ஸும் ரெடியாக வச்சிக்கணும் சமைக்கும் போது ஒவ்வொரு இடமும் எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு எடுத்து வச்சிட்டு அதே மாதிரி ஒரு பக்கம் அடுப்பில் வந்து சாப் உணவு வெந்துட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரியில்லாம் இருக்கக் கூடாது சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தேயும் ப்ராப்பராக ரெடி பண்ணிகிட்டு ஒரு பக்கமாக வச்சிக்கிட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்போத்தான் கரெக்டான நேரத்தில் அதை போ இந்த இன்கிரிடியன்டை போட்டு சமைக்க முடியும் அதே மாதிரி இந்த ஆர்டரையும் பார்த்துக்கிட்டா தான் சமையல் கரெக்டாக வரும் அதே மாதிரி சமைக்கும் போது முழு கவனம் சமையலில் மட்டும் தான் இருக்கணும் சமையல் தவிர வேற எதுலேயும் இருக்காது இருக்க கூடாது சமையலில் கவனமாக இருந்தால் தான் நம்மள சாப்பிட வேண்டிய ஃபுட்டு கரெக்டாக வந்து சேரும் அதாவது ஒரு ஃபுட்டு சமைக்கிறோன்னா அது ஒரு கலை மாதிரி ஒரு கலையை கரெக்டாக பண்ணனுனா சரியான டெக்னிக்கா ஃபாலோவ் பண்ணனும் கரெக்டான இன்கிரிடியென்ட் குவான்டிட்டி அதோடய ஜட்ஜ்மென்ட் எல்லா இருக்கணும் ரொம்ப வெந்திருக்கா ஆன் அதாவது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கணும் ரொம்ப அதிகமாக வெ வெந்ததுனா அடுப்பில் இருக்கிற ஃப்ளேமை கொஞ்சம் குறைக்கணும் இல்லை இன்னும் வேகணுன்னா ஃப்ளேம் அதிகப்படுத்தணும் இந்த மாதிரி ஒவ்வு எந்த நேரத்தில் குறைக்கணும் ஏற்றணும் இதுலாம் நம்ம கவனிச்சிக்கிட்டுருந்தா தான் சமையல் வந்து கரெக்டாக வரும் ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வராது வரக்கூடாது முதல்லருந்தே எல்லாத்தியும் ஒழுங்காக பின்பற் பின்பற்றினம்னா இந்த மாதிரி ஏத் ஏற்றுறது குறைக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை வராது அதை ஃபரஸ்ட்லயிருந்து ஃபாலோவ் பண்ணிணோன்னா ரெஸிப்பியை ஒரு நார்மல் மீடியம் ஃப்ளேமில் வச்சி சமைக்கலாம் அதே மாதிரி சமைக்கிற சாப்பாடு அடி பிடிக்காது அடி பிடிச்சதுனாலும் சமையல் நல்லா வராது ரொம்ப கொல கொலானு இருக்கவும் கூடாது ரொம்ப வர பாஸ்மதி ரைஸ் மாதிரி வரச்சும் இருக்கக்கூடாது நடுவில் இருக்கணும் சாப்பிட்றதுக்கு அந்த டச் ஃபீல் பைட்டுனு சொல்லுவாங்க இது மூணுமே நல்லா இருக்கணும் ஃபுட்டில் இந்த மூணும் நல்லாயிருன்சினா தான் ஃபுட்டு நல்லா வரும் அதே மாதிரி தட்டில் போட்ட சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடணும் மொத்தமாக காலி பண்ணனும் இந்த மொத்தமாக காலி பண்ணிணா தான் கடவுளும் நம்மளுக்கு உதவி செய்வாங்க கடவுளும் நம்மள பார்த்துப்பாங்க உணவு நல்லா இருக்கும்